ஹலோ நான் லக்ஷயாவோட பேரண்ட்ஸ் பேசுறேன் டூ டேஸ் லீவு வேணும் ஊரில் பண்டிகை அதுக்கு தான் சரி கால் பண்ணேன் இல்லைல்ல எக்ஸாம் எதுவும் இருக்குதுங்களா அதான் வாட்ஸப்பில் அம்ச்சுவிட்ருங்க நாங்கள் என்னென்னு படிக்க சொல்லிறோம் பசங்களை இல்லை இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர பண்டிகை அதனால் தான் சரி இன்பார்ம் பண்லாம்னு கால் பண்ணே அப்படிலாம் இல்லை ஏதோ பசங்க ஒரு ரெண்டு நாள் இருந்தால் என்ஜாய் பண்ணுவாங்களேன்றது தான் பேரண்ட்ஸில்லாமல் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம்மா கண்டிப்பாக ஆனால் என்ன சொல்கிறது நான் அதுக்காக ஒரு ரெண்டுநாளில் ஒரு நாளாச்சும் கொடுங்க முடிஞ்சானா ம் நம்ம பிரின்ஸ்பால் கிட்டே பேசணும்ன்றிங்களா கண்டிப்பாக சரி விடுங்க நான் ஸ்கூலுக்கு வர்றேன் சரி சரி சரி